ஓட்டப்பந்தயத்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என் பொழுதுபோக்காக ஒரு என்டர்டைமென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் நிறைய நம்ம போட்டிகள் காம்பிடிஷன்லாம் நடக்குள்ள அதில் அவங்க ப்ரைஸ் அண்டு கப்லாம் நம்ம வின் பண்ணக்குள்ள அது ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு அது ஒரு தூண்டுகோலாக இருந்ததுனால் அதை வந்து ஒரு தொழிலாக மாற்றணுன்ட்டு ஸ்கூல் டேசில் வந்துட்டு வைக்கிற ஸ்போர்ட்ஸ் டேஸ்லலாம் வந்து கலந்துக்கிட்டு அதில் வந்து ஹன்ட்ரெட் மீட்டர்ஸ் டூ ஹன்ட்ரெட் மீட்டர்ஸ் அந்தமாதிரியான ரன்னிங்ஸ்லாம் கலந்து அதிலியும் வந்து வின் பண்ணி ப்ளஸ் மேரத்தான் மாதிரி சின்னதாக வைப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அதிலியும் ஓடி அதிலியும் வந்து செர்டிவிகேட்லாம் வாங்கி சின்ன சின்ன குட்டி குட்டி சாதனைகள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்பறம் காலேஜஸில் கல்ச்சுரல்ஸ்லியும் அதில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் டேட்லியும் ஸ்போர்ட்ஸ் டேஸ்லியும் போய்ட்டு ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்து அங்கேயும் ரன்னிங்ஸ்லலாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்டாக ஏன்னால் இது வரைக்கும் ஓ ஓடி நம்ம நிறையா சர்ட்டிவிகேட்டும் கப்பும் வாங்கியிருந்தாலும் காலேஜ் டேஸ்லியும் அது ஒரு நல்லா சர்ட்டிவிகேட் வாங்குற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு